நான் வரைந்ததில் சிறந்த ஓவியம் என்றால் புகை பழக்கத்தினால் வரும் தீங்குகளை விவரித்து ஒரு ஓவியம் வரைந்திருந்தேன் அந்த ஓவியம் தான் நான் வரைந்ததிலேயே சிறந்ததாகவும் பல பிரச்சினைகளை எடுத்துக் கூறியதாகவும் இருக்கிறது அந்த ஓவியத்தில் புகைப்பிடிப்பதினால் என்னென்ன தீங்குகள் வரும் நுரையீரல் எப்படி பாதிக்கப்படுகிறது அது குறித்து படமாக விவரித்திருந்தேன் அதை வந்து படிக்கத் தெரியாத பாமர மக்கள்களும் பார்த்து புரிந்து புரியும்படி வரைந்திருந்தேன் அதை நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது வ ஒரு விழாவின் வரைந்திருந்தேன் அதை நான் முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் ம ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் இருக்கும் அதை நான் வரைந்து முடித்து பெயிண்ட் முழுமையாக பெயிண்ட் செய்து முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணிநேரம் ஒரு மணிநேரம் எடுத்துக்கொண்டேன்